ஹலோ லக்ஷ்மி கேப் சர்வீஸா சார் நான் உஷான்றவங்க சாந்தி நகர் நெய்வேலிலிருந்து கேப் புக் பண்ணியிருந்தோம் சார் நேற்று வந்து நான் புக் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி வந்து மார்னிங் எய்ட் ஓ கிளாக் வேணும்னு சொல்லிவிட்டு ஆனால் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எய்ட் தேர்ட்டி ஆகிடுச்சி எனக்கு இன்னும் எனக்கு கேபே வர்லை ஏன் சார் உங்கள் கிட்டே எதுக்கு கேப் புக் பண்ணுறோம் கரெக்டான டையத்துக்கு வருவீங்க அப்படின்றதுனால தானே நாங்கள் புக் பண்ணுறோம் நான் எனக்கு இன்றைக்கி வேணும் அப்படின்னு சொல்லிகிட்டு நேற்றே சொல்லிவிட்டேன் உங்கள் சைட்டிலேருந்து எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை நீங்கள் வருவீங்களா மாட்டிங்களா எனக்கு கரெக்டாக சொல்லிவிடுங்க இல்லைனா நான் கேபை கேன்சல் பண்ணிடுறேன் பண்ணிவிட்டு வேறு நல்ல கேப் சர்வீஸாக பண்ணிக்கிறேன் ஏன்னால் நெய்வேலியில் நிறைய கேப் சர்வீஸ் இருக்குது நீங்கள் நல்லா பண்ணுவீங்கன்னு உங்கள் கிட்டே புக் பண்ணிணேன் ஆனால் நீங்கள் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்டும் இல்லை சார் ஹாஃப் ஆன் அவரா ஒரு கஸ்டமரை வெயிட் பண்ண வைக்கிறிங்க எனக்கு ஃபைவ் மினிட்ஸ்சில் கேப் வருமா வராதான்னு சொல்லுங்கள் இல்லைனா என்னுடைய புக்கிங்கை வந்து தயவு செய்து நீங்கள் கேன்சல் பண்ணிவிடுங்க சார்